லெமன் ஜூஸ் செய்யறதுக்கு ரெண்டு லெமன் லெமன் பழத்தை எடுத்து கட் பண்ணி அதில் உள்ள விதை எல்லாம் எடுத்து அதில் சீனி சீனி ஆட் பண்ணி சீனி ஆட் பண்ணிட்டு ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் லெமன் ஜூஸ் அப்புறம் வந்து ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் நல்ல கட் பண்ணிட்டு அதில் உள்ள விதைய அதில் உள்ள பிளாக் கலரில் ஒரு வெதை இருக்கும் அதை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் விட்டு நல்லா அடிச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து பால் பசும் பால் எடுத்து ஊற்றி நல்லா ஆடை இல்லாமல் காய்ச்சிட்டு அதை வந்து அது ஒரு பௌலில் ஊற்றி வச்சுட்டா மிக்ஸி ஜாரில் உள்ளதை எடுத்து அந்த பால் காய்ச்சி வச்சுருக்கமே அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கர ஆட் பண்ணிணா ஆப்பிள் ஜூஸ் ரெடி அப்புறம் வந்து மாதுளை ஜூஸ் செய்வோம் மாதுளை பழத்தை கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அலசிட்டு மிக்ஸி ஜாரில் விட்டு அடிச்சுட்டு வடிகட்டி வச்சிருவோம் அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி பால் அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்த வச்சி பா பசும்பால் ஊற்றி பசும் பாலில் பசும் பாலில் வந்து சீனி ஆட் பண்ணி சீனி ஆட் பண்ணிட்டு வடிகட்டி வச்சுருவோம் வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மா மிக்ஸியில் அரைச்சு வடிகட்டி வச்சுருக்கறத வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பௌலில் ஊற்றினா மாதுளை ஜூஸ் ரெடி அப்புறமா வந்து சாக்லேட் ஜூஸ் செய்வோம் சாக்லேட் ஜூஸ் எப்படினா சாக்லேட் வாங்கி க்ரீம் சாக்லேடெலாம் வாங்கி அது எல்லாத்தையுமே கலந்து மிக்ஸியில் விட்டு நல்லா அடிச்சு பால் காய்ச்சி வச்சு அடுப்பில் ஆன் பண்ணி பால் காய்ச்சி வச்சுட்டு சர்க்கரெல்லாம் ஆட் பண்ணி அது ரெண்டுத் அது காய்ச்சு வச்சதை எடுத்து மிக்ஸி ஜாரில் விட்டு அந்த சாக்லேட் அரைச்சு வச்சிருக்கோம்ல அதில் எடுத்து ஊற்றினா சாக்லேட் ஜூஸ் ரெடி அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா என்ன ஜூஸ் எங்கள் வீட்டில் பண்ணுவோம்னா வாழைப்பளம் ஜூஸ் வாழைப்பளம் ஜூஸ் செய்யறது வந்து ரெண்டு வாழைப்பளத்த எடுத்து ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு வந்து ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டும் வாழைப்பளத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு பால் காய்ச்சி வச்சுருக்கதையும் எடுத்து ஊற்றி சர்க்கரை ஆட் பண்ணி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் விட்டு ஒரு பௌ ஒரு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்து அதையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஐஸ்கட்டி போட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி அதில் மேலே வந்து டம்ளரில் வந்து சாக்லேட் கொஞ்சம் போட்டால் வாழைப்பளம் ஜூஸ் நா இருக்கும் வாழைப்பளம் ஜூஸ் வந்து நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் செய்யற ஜூஸ் என்னானன்னால் இளநீர் ஜூஸ் இளநீர் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னா இளநீர எடுத்துரு ஒரு மூணு இளநீர் எடுத்துட்டு வந்து அதில் உள்ள லேசா தேங்காய் மாதிரி இருக்கும் அந்த தேங்காயை எடுத்துட்டு வந்து அதை வெட்டி அதில் உள்ளதை எடுத்து எடுத்து ஒரு பௌலில் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சு அடுப்பு ஆன் பண்ணி பால் காய்ச்சி சர்க்கர போட்டு வச்சுக்கணும் அந்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் அந்த இளநீரையும் எடுத்து மிக்ஸி ஜா மிக்ஸி ஜாரில் நல்லா விட்டு அடிச்சுட்டு அதை எடுத்து வைச்சுக்குணும் அதை ரெண்டுத்தையுமே பால் காய்ச்சி வச்சதை எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து ஊற்றி சர்க்கர ஆட் பண்ணி ஐஸ்கிரீம் இருக்குது ஐஸ்கிரீமும் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டையும் எடுத்து அது மேல் போட்டால் இளநீர் ஜூஸ் ரெடி எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி இளநீர் ஜூஸ் தான் நல்லா சாப்பிடுவோம் கோடை டைமில் வந்து இந்த ஜூஸ் சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாவே இருக்கும்